எனக்கு தெனாலிராமன் பற்றிய கதைப் புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும் அது தெனாலிராமனை அரசவையில் இருந்து வெளியேற்ற அமைச்சர்கள் அனைவரும் மன்னர் கிருஷ்ண தேவராயரிடம் தெனாலிராமனைப் பற்றி குறைக் கூறி மன்னரை வெறுப்பேற்றுவார்கள் மன்னரும் தெனாலிராமனை வெளியேறச் சொல்லுவார் தெனாலிராமனோ தனது புத்திசாலித்தனத்தால் நகைச்சுவையாகப் பேசி மன்னரை மகிழ்ச்சி அடைய செய்வார் மன்னரும் கோபம் தீர்ந்து தெனாலிராமனைப் பாராட்டி பரிசுகள் தந்து அரண்மனையிலேயே இருக்கச் செய்வார் இந்த தெனாலிராமன் கதையில் இருந்து புத்திசாலித்தனமாக நடந்துக் கொண்டால் யாரையும் எளிதாக வெல்லலாம் என்பதைக் கற்றுக்கொண்டேன்